நான் வந்து விடுமுறைக்கே சென்றேன் மிகவும் ரும் மிகவும் ரொம்பவும் மிகவும் சந்தோஷமான இடம் எதுனா எங்கள் பாட்டி வீடு எப்பவுமே லீவ் காலேஜ் ஸ்கூல் எப்போ வந்தாலும் சரி லீவ் டைம் கொஞ்சம் ஃபிரியாக ஒரு டென் டேஸ் லீவ் வந்துச்சுனா எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா இங்கேருந்து எங்கள் அப்பா அம்மா பாத்துக்கிறத விட எங்கள் பாட்டி ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க அங்கே ரொம்ப சாப்பாடு நல்லா இருக்கும் அங்கே ஒரு இடம் வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலைனு வச்சிக்குங்களேன் இயற்கை ரொம்போ இயற்கை காடு வச்சிருக்காங்க மிகவும் சுத்திளும் பச்சைப்பசேல்ண்டு மரங்கள் செடி கொடிகள் நல்லா இருக்கும் ரொம்ப பசுமையாக இருக்கும் ஒரு சுற்றுநிலை இயற்கையான காற்று எல்லாம் நிம்மதியாக இருக்கும் சிட்டியில இருக்குறமாதிரி இந்த ஆரன் சவுண்ட் பைக் பொலியூஷன் இதுமாதிரி எதுவும் இல்லாமல் அங்கே ஒரு நிம்மதியான இயற்கை நல்லாயிருக்கும் அந்த லீவ் டைம்ல என் தம்பி பாப்பா அண்ணன் எல்லாரும் வருவாங்க அங்கே நல்லா எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து நல்லா விளையாண்டுவிட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு எங்கேயும் கிடைக்காத சந்தோஷம் நிம்மதி எல்லாமே அங்கே இருக்கும் இயற்கையாகவும் காற்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்தமாதிரி ஒரு இடம் கிடைக்காதுனு வச்சிக்கோங்களன் அந்தமாதிரி இடத்துல போகும்போது லீவ் டைம்ல எப்பயுமே நான் அந்தமாதிரி போய்ருவேன் அங்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் பாட்டிங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க ஒரு அக்கறையாக இந்தமாதிரி ஒருத்தவங்க நம்பளை பார்த்துக்க மாட்டாங்களா அப்டின்னு ஒரு ஏக்கம் வரும் அந்தமாதிரி என்னை பார்த்துக்குவாங்க புத்துணர்ச்சி வரதுக்கு ஒரு காரணம் பாட்டி அவங்கதான் ரொம்பவும் ஒரு சிறப்பான முறையில் பார்த்துப்பாங்க அவங்களுக்கு எதுவும் ஆக கூடாது பார்த்து விளையாடுப்பா அந்தமாதிரி நல்ல ஒரு பாதுகாப்பாக விளையாடுறதுக்காகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் நமக்கு ரொம்ப ஒரு வழி நடத்துறது யாருன்னா பாட்டிங்கதான் அவங்க ரொம்ப நம்ம மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க விடுமுறை நாட்கள்னாலே எப்பவுமே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருவேன் அங்கே ரொம்ப ஒரு ஒரு தமிழ் பண்பாட்டில் ஒரு சாப்பாடு செய்வாங்க அம்மியில் அரைச்சு அந்தமாதிரி ரொம்பவும் ஒரு கல்ச்சுரல் நம்ம தமிழ் நாட்டு கல்ச்சுரல் எப்படியோ அந்தமாதிரி சாப்பாடு செய்வாங்க சாப்பாடு நான் அதற்காகவே எங்கள் பாட்டி சாப்பாடு சாப்பிட ரொம்ப எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவேன் லீவ் டேஸ்ல அங்கே ரொம்ப ஒரு நாள் போனால் ரொம்ப மாமிசங்கள் அந்தமாரி கறி மீன் அந்தமாரி எடுத்து ரொம்ப என்ன சந்தோஷமாக என்ன பார்த்துப்பாங்க நல்ல வழியில என்னை நடத்துவாங்க இதுபோல் நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்ல வேறு எங்கேபோனாலும் எனக்கு ஒரு நிம்மதின்றதே இல்லை இந்தமாதிரி இடத்துலதான் ரொம்ப நிம்மதியாக இருக்குறேன் லீவ் டேஸ்ல எப்பயுமே அங்கேதான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவேன் அங்கே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் இதற்கு காரணம் இதுதான் நேட்டிவ் பிளேஸ் எப்பயுமே ஒரு இயற்கையான இடோம் சூழ்நிலை பச்சைபசேல்னு இருக்கிறதுனால நான் ரொம்ப விரும்பி போகிற இடமும் அதுதான் இதுப்போல வேறு இடமும் கிடைக்காது இதுதான் எனக்கு நிரந்தரோம் விடுமுறை எப்பயுமே நான் அங்கேதான் போவேன்